இப்போ என்னை பார்த்தீங்கன்னா டெய்லியுமே தினமுமே அன்னன்னைக்கு போடுற துணியை அன்னன்னைக்கு நான் துவச்சி போட்டிருவேன் ரெண்டு நாளைக்கு சேர்த்து வச்சி துவைக்கிறது மூனு நாளைக்கு ஒரு தடவ துவைக்கிறது ஒரு வாரத்திற்கு துவைக்கிறது அந்த மாதிரி வேலைலாம் எங்கிட்ட நான் வச்சிருக்க மாட்டேன்பா டெய்லியும் என்னனைக்கு அன்னன்னைக்கு துணியை அன்னன்னைக்கே துவச்சி காய போட்டு மடிச்சு வைக்கிறது தான் பெரிய வேலையாக இருக்கும் இதுவே வெய்ய நாள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அன்னன்னைய துணியை அன்னன்னைக்கி நல்லா காஞ்சிடும் இந்த மழை நாள் அந்த மாதிரி நேரத்தில் தான் நம்மளுக்கு துணி காய போடுறதே பெரிய பிரச்சனையாக இருக்கும் அப்பப்ப என்ன பண்ணுறது அப்படின்னா வெய்ய நாள் அதிகமாக போய்ரும் துணியை நல்லா புழிஞ்சு நல்லா உதறி வெளில கொஞ்ச நேரம் தண்ணி வடிகிற வரைக்கும் வெளில போட்டிருப்பேன் அதுக்கப்புறம் திரும்ப தூக்கி உள்ள ஃபேன் காத்தில் ரூம்முல எங்கையாவது ஒரு இடத்துல ஓரமாக இடத்துல போட்டால் அந்த ஃபேன் காத்தாடியில் காற்றாடி காத்தா கடக்கிற மாதிரி போட்டிருவேன் நான் வேற ஒன்றும் அதிகமாக இது பண்ணமாட்டேன் தண்ணி வீணாக்காமல் இருக்க என்ன பண்ணனும்னா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் ஒரு துணியை குறஞ்சது ரெண்டு தடவ மூணு தடவ நல்லா தான் அலசுவோம்பா அப்படி தான் நான் அலசுவேன் இப்போ தண்ணி வந்து கம்மியாக பயன்படுத்தணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போது ஒரு ரெண்டு தடவை ஒரு துணியை அலசிட்டோம் அப்படின்னா அந்த துணியில் இன்னொரு துணியை முத தடவை அலசி அந்த மாதிரி நான் பண்ணுவேன் இப்போ நாலு தடவை துணி மூணு தடவை துணி அலசுறேன்னா ஒரு அஞ்சு துணி இருக்குது அப்படின்னா ஒரு ரெண்டு துணியை ஃபர்ஸ்ட் அலசுறப்போ முதல்ல அலசுறப்போ வந்து பார்த்தோன்னா நுற அதிகமாக இருக்கும் அந்த தண்ணியை ஊற்றிட்டு அடுத்து ரெண்டாவதா அந்த துணியை ரெண்டு தடவை அலசிட்டோம் அப்படின்னா அந்த ரெண்டாவது தண்ணியில திரும்ப இருக்க அந்த துணியை மாற்றி போட்டு அலசுகிறப்ப நம்மளுக்கு வந்து இதாக இருக்கும் அந்த மாதிரி தான் நான் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அதேமாரி நம்ம வீட்ல இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து ஜாமான் கலக்கிற தண்ணி குளி குளிக்கிற தண்ணி இதெல்லாம் நேராக வந்து செடிக்கு போய்டும் கொல்லப் பக்கம் தண்ணி புழக்கம் வந்து நல்லாயிருக்குமாம் அதனால் இந்த தண்ணிலாம் இது போய்விடும் இதுக்கு தனியாக தனி தான் தண்ணி இருக்கும் குளிக்கிறது ஜாமான் வெலக்குறது துணி துவைக்கிறது இதெல்லாம் செடிக்கே நேராக போகிற மாதிரியே வச்சிருக்கோம் ஒரு இது மாதிரி சாக்கடை அந்த பக்கமாக ஓடுமா அதுலேருந்து தண்ணியெல்லாம் நேராக செடிக்கெல்லாம் போயிடும் பின்னாடி செடி கொடினா கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது இந்த மாதிரி தான்பா நம்ம பாத்துக்கிறது வேறேதும் பெருசாக செய்யுறதில்லப்பா தம்பி